நாங்கள் இதுவரைக்கும் சொந்தமாக செஞ்சது அப்படின்னா விவசாயம் சொல்லலாங்க நாங்கெல்லாம் விவசாய ஃபேமிலி தான் ஸோ விவசாயத்தை நம்பி தான் செஞ்சோம் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஏர்மாடுகள் இயற்கையிலேயே கிடைக்குறத வச்சுதான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போதைய காலகட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியங்கிறதனால உரங்கள் வீட்டில் இருந்து உரங்கள் தான் சாணம் கழிவுகள் இந்தமாதிரி வச்சுதான் உரங்கள் தயாரித்துக்கிட்டு விவசாயம் பண்ணிகிட்ருந்தோம் ஆனால் இப்போதைய காலகட்டம் வந்து ரொம்ப விரிவானதுனால் நாங்கள் கூட்டுறவு வங்கியில் போயிட்டு உரம் வாங்குவது விவசாயத்துக்கு தேவையான நெல்கள் அங்கே வாங்குவது எண்ணெய் கடலை இது எல்லாமே நாங்கள் வெளியில் வாங்கி பயிரிடுகிற மாதிரி வருது சொந்தமான தண்ணீர் கூட இப்போ கவர்மெண்ட்லேந்து தண்ணி போர் இறக்கி தந்து விவசாயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது தொழில்நுட்பங்கள் வந்து நிறைய டெவலப் ஆக ஆக முன்னேற முன்னேற இப்போதைய காலக்கட்டத்துக்கு எல்லாமே ரொம்ப வெளியில் வாங்கற மாதிரிதான் இருக்குது நாம முன்னாடி செஞ்ச சாதாரண விஷயங்கள் கூட இப்போ தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிற மாதிரி வருது அந்த காலத்துலலாம் நமக்கான வேலையே ஒரு துவைக்கிறதாக இருக்கட்டும் நடந்து போகிற விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளை நம்பியே நம்ம இருந்தமாதிரி இருந்தது இப்போல்லாம் ஒரு துணி துவைக்கணுன்னாலும் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் போகிறவன் வரவன் எல்லாமே வந்து தொழில்நுட்பங்களை சார்ந்துதான் உலகமே மாறிக்கிட்டு இருக்குது பழைய நிலை வந்து மனிதர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்தது வேலை தெளிவான படியும் இருந்தது அப்புறம் ஒரு கடல ஆயணும் அப்படின்னாகக்கூட மிஷின் வந்துருச்சு ஒரு நெல்மணி அறுக்கனுன்னால் கூட அந்தக்காலத்தில் அதை அறுத்து தூத்தி அடிச்சு கட்டி பயிரிடறத்துக்கு பலநாட்கள் ஆகும் ஆனால் இப்போது தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியில் மிஷின் வந்ததுனால் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிடத்துல ஒரு கால்காணிங்கிறத ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு ஐந்நூறு இரநூத்தி ஐம்பது ஒரு அரைக்காணின்னா ஐநூறு கால்காணின்னா எரநூத்தி ஐம்பது அப்படின்னு ரூபாயிலேயே அதனோடைய நெல் மணிகள் அடிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் டெவலப் ஆகிடுச்சி அததுக்கு விவசாயத்திற்கு சார்ந்த மிஷின்கள் வந்து உருவாகிடுச்சு ஸோ இப்போதைய காலக்கட்டத்திற்கு எதையுமே நம்ப மனிதர்களை நம்பறது கிடையாது இதுக்கு முன்னாடி மனிதர்களை நம்பிதான் நம்ம எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் செய்வோம் ஆனால் இந்த காலக்கட்டத்தில் மனிதர்களே தேவை இல்லை தொழில்நுட்பங்களே போதும் தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம எதில் குறைக்குறது எதை இது பண்றது சரி பண்றதுங்கிறது கொஞ்சம் ஏன்னால் மக்கள்கள் பழகிட்டாங்க தொழில்நுட்பத்தை வச்சு இதெல்லாம் பண்ணனும் அப்படின்றது மக்கள்கள் கிட்ட பழக்கமாகிடுச்சி வேலைகள் சுலபமாக முடியுது டைம் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அதனால் மக்கள்களும் கூட தொழில்நுட்பத்தை தான் விரும்புகிறாங்க நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்தின சொந்தமான எந்தவொரு செயலுமே இப்போ செய்யறது கிடையாது அப்படியே போனாலும் வேலை முடியுதா விரைவில் முடிக்கணுமாங்குறது மனிதர் மக்களினுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது அந்த தொழிநுட்பத்தினால் நிறைய நன்மைகளும் இருக்குது